நாமக்கல் மாவட்டத்தைப் பொறுத்தவரைக்கும் போக்குவரத்து விருப்பங்கள் அப்படின்னா சாலை வழிப் போக்குவரத்து தான் அதிகம் ரயில்வே போக்குவரத்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஆனால் இன்னும் வந்துவிட்டு அதை பெருசாக யாருமே வந்துவிட்டு உபயோகப்படுத்தலை ஆனால் சாலை வழிப் போக்குவரத்து மூலமாகவே மக்கள் வந்துவிட்டு பக்கத்து மாவட்டங்கள் பக்கத்துத் தாலுக்காக்களுக்குலாம் போய்ட்டு வந்துக்கிறாங்க ரயில்வே போக்குவரத்து வந்துவிட்டு இன்னும் நாமக்கல்லில் வந்துவிட்டு அந்தளவுக்கு வந்துவிட்டு மக்கள்கிட்டே போய்ச் சேரல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாமக்கல்லில் இருந்து ரெண்டு ரயில் மட்டுந்தான் வந்துவிட்டு மக்கள் வந்துவிட்டு பெரிதும் பயன்படுத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு ரயில் மட்டுந்தான் பெரிதும் பயன்படுத்துகிறாங்க சென்னை செல்வதற்கான ரயிலு மற்ற எந்த ஊருக்குப் போகிற ரயிலையும் வந்துவிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து மக்கள் வந்துவிட்டு பெருசாக பயன்படுத்துகிறது இல்லை நாமக்கல்லை பொறுத்தவரைக்கும் விமானப் போக்குவரத்து கிடையாது ஆனால் பெரும்பாலும் சாலைப் போக்குவரத்துலேயே அருகிலுள்ள மாவட்டங்களான திருச்சி கரூர் திண்டுக்கல் மதுரை சேலம் பெங்களூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கான போக்குவரத்தை வந்துவிட்டு சாலை மூலமாகவே வந்துவிட்டு மக்கள் வந்துவிட்டு பயன்படுத்திக்கிறாங்க இதைத் தவிர்த்து வந்துவிட்டு இது தொடர்புடைய சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லை வந்துவிட்டு இப்போ வந்துவிட்டு போக்குவரத்து ரீதியாக வந்துவிட்டு பேருந்து நிலையம் வந்துவிட்டு புதுசாக அமைக்கப்பட்டிருக்கு இந்தப் பேருந்து நிலையம்ன்றது வந்துவிட்டு நாமக்கல் நகரத்துலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு வெளியில் வந்துவிட்டு இருக்கறனால வந்துவிட்டு மக்கள் வந்துவிட்டு போக வர அந்த அ பழைய அந்த நகரப் பேருந்து நிலையத்துலேருந்து வெளியில் இந்தப் புதிய பேருந்து நிலையங்களுக்கு போக வர சில சிரமத்துக்குள்ளாகிறாங்க இது தவிர்த்து வந்துவிட்டு சாலைப் போக்குவரத்துகளில் ஆட்டோக்கள் கார்கள் போன்றவை பயன்படுத்துகின்ற பயன்படுத்தப்படுகின்றன இதைத் தவிர்த்து வந்துவிட்டு வேறு பெரிய சவால்கள் வந்துவிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் போக்குவரத்து ரீதியாக வந்துவிட்டு எதுவும் இல்லேன்றதுதான் என்னுடைய கருத்து நன்றி